விளையாட்டு விளையாடில் ஜெயிக்கிறது அப்படின்றது ரெண்டு விதம் இருக்குது ஒன்று அவங்க நார்மலாக அவங்களோடய பொட்டன்ஷியல் அவங்களோட முழு உழைப்பு அவங்கள்ட்ட முழு பங்களிப்பு கொடுத்துட்டு வின் பண்ணுறது இன்னொன்று ஊக்க மருந்து எடுத்துக்கிறது சில பேருக்கு வந்து அந்த ஸ்டாமினா அவங்களால் வந்து அந்தளவுக்கு வந்து ஓட முடியாது மூச்சு வாங்கும் இல்லை அவங்களால அந்த கரெக்ட் டைமுக்கு அதை ரீச் பண்ண முடியாது அப்படின்றத்துக்காக அவங்க அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கணும் இன்னும் கொஞ்சம் நிறைய எனர்ஜி வேணும் அப்படின்றத்துக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊக்க மருந்து அப்படினு ஒரு மருந்து எடுப்பாங்க அப்படி ஊக்க மருந்து எடுக்கும் போது அந்த டைமில் அது அவங்களால் வின் பண்ண முடியும் அவன் அந்த டைமில் அவங்களால் அந்த வெற்றி வந்து தற்காலிகமான வெற்றிதான் தவிர வாழ்க்கைக்கு அது மட்டுமே போதுமானது கிடையாது இங்கே உள்ள நிறைய விளையாட்டு வீரர்கள் இதுக்கு முன்னாடி பண்ணவங்களோடய தவறை புரிஞ்சுக்கிட்டு ஊக்க மருந்தை எடுக்க கூடாது அப்படின்ற ஒரு அறிவு அப்படின்ற ஒரு தெளிவு இங்கே உள்ள நிறைய விளையாட்டு வீரர்களுக்கு வந்துடுச்சு ஊக்க மருந்து எடுக்கறதுனால நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுறது அப்படின்றது இங்கே உள்ளவங்கள் முக்கால்வாசி பேருக்கு தெரிய வந்துருச்சு இப்போ நம்ம ஊக்க மருந்து எடுக்கறோம் அப்படினா சீக்கரமேட்டுக்கு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு வாய்ப்பிருக்குது அப்படி இல்லைனா இனிமைலி முதுமைனு சொல்லுவாங்கல்லயா அது கூட அவங்க வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பிருக்குது அதே மாதிரி கொஞ்ச நாள்லேயே அவங்க ஃபுல்லாக உடம்பலாம் நடுங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்ப்பட்டலே இருக்கிற நிலம கூட வரத்துக்கு வாய்ப்பிருக்குது அதனால் இங்கே இருக்கிற நிறைய விர விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்க மருந்து எடுப்பது மிகவும் தவறான செயல் அது தற்காலிகமான வெற்றியே தவிர நிரந்தரமாக நம்மளோடய உழைப்புக்கான கிடச்ச வெற்றி கிடையாது நம்ம அதிகமான உழைப்பு போட்டால்தான் நமக்கு அந்த வெற்றி இருக்கும் அந்த வெற்றி இருக்குது அப்படினா மேல் மேலும் நம்ம உணரத்துக்கு அது ஒரு உறுதுணையாக இருக்குன்றதுக்காக அவங்களோடய முயற்சியையும் முழு உழைப்பையும் போட்டுட்டு வர வெற்றி நிலையான வெற்றி ஊக்க மருந்து எடுத்து கிடைக்கிற வெற்றி நிலையான வெற்றி கிடையாது என்ற ஒரு அறிவும் தெளிவும் இப்போ உள்ள நம்பளோட விளையாட்டு வீரர்களுக்கு நல்லாவே இருக்குது